இப்போ டூரு போகக்குள்ளே ஃப்ரெண்டுங்களோடு போகிறதுனால டிரெஸ் சேஞ்ச் ப்ரெஷ்ஷு ஷூ செப்பல் இதெல்லாம் எடுத்து வெச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுங்க கால் பண்ணி எனக்கு தேவையான டிரெ டிரெஸ்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டு எப்போது போவது எத்தனி மணிக்கு வர்றது இதெல்லாம் கேட்கணும் மெயினாக ஃபோனு சார்ஜர் ஒயர் இதெலாம் எடுத்து வெச்சுட்டு நம்ம சாப்பா இப்போது அங்கே ரெண்டு மூணு நாள் தங்கிற மாரின்னாலும் ஒரு பதினா ஒரு நாளுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்கே மீதி நாள் ஓட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாரி பார்த்துப்போம் அமௌண்ட்டு எடுத்துக்கணும் அப்புறம் நம்மள் சேஃப்டிக்கு வந்து வத்திப்பெட்டி கத்தி இந்த மாரி ஏதாச்சும் எடுத்துக்கணும் அங்கே டெண்ட்டு போட்டு தங்கிற மாரின்றத்துக்காக எடுத்துக்குப்போம் அப்புறம் இன்னும் ஜாலியாக போய்விட்டு டிரிப்பு என் ஃப்ரெண்டுங்களோடு இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு எததெது தேவையோ திங்க்ஸ் வாங்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்து வெச்சுக்கிட்டு இன்னும் ரெண்டு மூணு செட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு எதாவது ஒன்று அப்புறம் மேக்அப் திங்க்ஸ் அது அப்புறம் மருந்து இது